ஹலோ ஹலோ சார் நான் உமா பேசுகிறேன் திருவாரூர்லேருந்து ஆ ஆமா சார் இன்னைக்கு என்ன சார் ஸ்பெஷல் நான்வெஜ் வெஜ் ரெண்டுத்துலேயும் என்ன சார் ஸ்பெஷல்

ஆ சரி ஓகே சார் எனக்கு இனிப்பு காரம் அப்புறம் வெஜ் நான்வெஜ் இதில் எல்லாத்திலும் எனக்கு ஒவ்வொன்று ஆர்ட்ரு போட்டுருங்க சார் ஆ ஆமா சார் ஆ ஆமா ஆ நான் பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஜிபேயில் பண்ணிடுறேன் சார் ஆ ஓகே சார் ஆ ஆஃப்லைன் தான் சார் வீட்டில் வந்து இது பண்ணிடுங்க ஓகே சார் ஆ எனக்கு எல்லால் இனிப்பு காரம் எல்லாத்திலேயுமே எனக்கு ஆர்ட்ரு பண்ணிடுங்க சார் நான் எல்லாம் இது பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்